ஆ எலக்ட்ரிஷன் சுப்ரமணிங்களா ஆ இந்த மாதிரி நான் ஒரு ஏசி வாங்கனுங்க ஆ எனக்கு வந்து எந்த கம்பெனி பெஸ்ட்டுங்கிறதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஆ சாம்சங் வாங்கறதா இல்லை ப்ளூ ஸ்டார் வாங்கறதா அப்படிங்கிறதுல

அப்படிங்களா இல்லை நிறையா பேர் சாம்சங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ப்ளூ ஸ்டார் வாங்கலாங்குறான் வாங்கலாமான்னு எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அதில் வேறு என்னென்ன

இப்போ என்ன அதில் ஸ்ப்ளிட் ஏசி இருக்குங்களா இல்லை நார்மலான தண்ணி ஊற்றுற ஏர் கூலர் மாதிரி வருங்களா

அப்படிங்களா ப்ளூ ஸ்டாரில் ஸ்ப்ளிட் ஏசி இல்லைங்களா அப்படிங்களா இப்போ ஸ்ப்ளிட் ஏசின்னா எவ்வளோங்க வரும் அப்படிங்களா நார்மல் தண்ணி ஊற்றுற ஏர் கூலர்ன்னா இல்லைங்க ஏர் கூலர்லையும் தண்ணி ஊற்றலாங்க அப்படிங்களா ஸ்ப்ளிட் ஏசி தான் போ போயிட்டுருக்குங்களா ஆ சரி இப்போ ஏசி எப்படி க்ளீன் பண்ணுறதுனா சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் ஏதாவது இருக்குங்களா ப்ளூ ஸ்டாரோடது அப்படிங்ளா கூப்பிட்டா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி தருவீங்களா ஆ எவ்வளோ மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்